ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் ஓகே இது எப்படி கேஜி கணக்கில் எவ்வளோ கேஜிங்க வாழைப்பழம் திராட்சை ஆரஞ்சுங்களா ஓகே ஓகே வாழைப்பழம் வந்து ஒரு கேஜி வந்து அறுபது ரூபாய் ஆரஞ்சு வந்து ஒரு கேஜி தொண்ணூறு திராட்சை வந்து ஒரு கேஜி நூற்றி இருபது ஆமாம் பழம் எல்லாமே வந்து ஃபிரெஷ் இப்போதான் வந்து லோட் வந்து இறக்குனது மார்க்கெட்டுக்கு அதனால் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் வேணால் கொஞ்சம் பத்து இருபது லெஸ் பண்ணி போடுறேன் ஓகேங்களா எப்படி வீடு ஹோம் டெலிவரிங்களா ஓகே டெலிவரி சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா ஆகும் பரவாயில்லைங்களா சரிங்க ஆ அட்ரஸ் சொல்லுங்கள் ஆ கே கௌசல்யா நார்த் ஸ்ட்ரீட் மாடூர் ஓகேங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் தொண்ணுத்தஞ்சு பதினாலு இருபத்தி நாலு தொண்ணுத்தஞ்சு ஓகேங்க டெலிவரி எடுத்துட்டு வந்தவொடனே ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஃபோன் எடுங்கள் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடும் ஓகேங்களா ஃபோன் பண்ணால் கொஞ்சம் கீப் அப் பண்ணுங்கள் அப்படினாதான் நாங்கள் டெலிவரி பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ